எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் அவங்க எதாவது சொன்னால் அதை நான் உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினப்பேன் அதை என்னோடய பலமாக நினைக்குறேன் பலவீனங்கும் போதும் நான் அதைதான் சொல்லுவேன் சம்டைம்ஸ் தெரியாதவங்க அது அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரியாமலேயே நானு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரமிச்சுருவேன் சம்டைம்ஸ் அது தப்பாக இருந்துருக்குது அவங்க பொய் சொல்லி என்கிட்டேருந்து அந்த ஹெல்ப்பை எடுத்துகிட்டு இருந்துருப்பாங்க தெரியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்